ஆக்சுவலாக எனக்கு டுவைன் ஜான்சன் தான் ரொம்ப பிடிச்ச ஹீரோ அவர் ஜங்குள் அட்வெஞ்சர் ஒன் டூ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அந்த மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜுமான்ஜிலேயே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி டுவைன் ஜான்சன் வந்து நிறைய டபுள்யூ டபுள்யூ மேட்ச்சில் நான் பாத்திருக்கேன் எனக்கு டபுள்யூ டபுள்யூ மேட்ச்சஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலையே டுவைன் ஜான்சன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நிறையா படம் எடுத்திருக்காரு ஜங்குள் கோசஸ் ஸ்கை ஸ்கிராப்பர் ரேம் பேஜ்ஜி அப்டின்னு நிறையா மூவிஸ் எடுத்திருக்காரு நிறையா மூவிஸ்லேயும் அவர் வந்து ஆக்சுவலாக அவரோட ஃபேஸ் ரியாக்சன் எல்லாம் ரொம்ப திரில்லிங்காக இருக்கிறதா திரில்லிங்காக இருக்கும் சம்டைம்ஸ் காமெடியாக இருக்கும் அவரோட ஃபேஸ் ரியாக்சன்னாலேயே எனக்கு வந்து ஆக்சுவலாக டுவைன் ஜான்சன் ரொம்ப பிடிக்கும் அவரு கட்ஸ் அதிகமாக வச்சுருப்பாரு அவரோட லுக்கே வந்து ஒரு ஹான்ட்சமான லுக்காக இருக்கும் ரொம்ப ஹைட்டாக வெய்ட்டாக அழகான ஒரு பர்சனாக இருப்பார் ஸோ அதனால எனக்கு வந்து டுவைன் ஜான்சன் ரொம்ப பிடிக்கும் ஆக்டர் டுவைன் ஜான்சனுக்கு வந்து எந்த ஹேர் ஸ்டெயில் கொடுத்தாலுமே செட் ஆகும் ஹேராக இருந்தாலும் சரி ஹேர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி அவரோட ஃபேஸ்கட்டுக்கு வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனாலே எனக்கு டுவைன் ஜான்சன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் நடிச்சிருக்கிற படத்தில் எல்லாம் மோஸ்ட்லீ திரில்லிங்காக இருந்தாலும் அதே அளவுக்கு ஃபன்னாக இருக்கும் ஸோ அதனால் டுவைன் ஜான்சன் வந்து நான் சின்ன வயசுலருந்தே லைக் பண்ணுவன் ஸோ